வைல்ட் லைஃப் போட்டோக்ராஃபி என்பது சிலரும் நினைப்பது எல்லாம் தொழிலாக கொண்டு வருகின்றனர் தொழிலாக மட்டுமின்றி முன்னேறுவதிலும் ஆனந்தத்திற்காக எடுக்கின்றனர் இப்போது நாம் ஒரு ஜூவுக்கு சென்றோம் என்றால் அங்கு சிங்கம் புலி கரடி முதலானவற்றை பார்க்கலாம் அது மட்டுமின்றி குருவி மீன் பாம்பு எல்லாவற்றையும் நாம் பார்க்கக் கூடிய இடம் எதுவென்றால் இது போன்ற ஜூ அது போன்ற இடத்தில் தான் பார்க்க முடியும் ஆகையால் அது மாரி இடத்திற்குச் செல்லும் போது அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக் கொண்டால் நாம் நினைத்தவாறெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துக் கொள்ள முடிய வேண்டும் ஏனென்றால் ஒரு ஜூவில் செல்ல அனுமதிக்கு எப்படியும் கட்டணம் கண்டிப்பாக வாங்குவார்கள் அதை அடிக்கடிக்கு பார்க்கணும் என்று நாம் ஆனந்தம் பட்டால் அப்போதெல்லாம் மதிப்பு கொடுத்து போக வேண்டாம் நாம் ஃபோட்டோவில் பார்த்து ர இருக்கலாம் ஒரு டைம் போய்ட்டு வந்தாலே நம்ம வந்து இது மாரி போய்ட்டு வந்திருக்கோம் இதையே பார்த்துக்கலாம் இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம வந்து அதையே பார்த்துக்கலாம் ஸோ அடிக்கடிக்கு நம்ம ஜூவுக்கு போய் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை வைல்ட் லைஃப் ஃபோட்டோக்ராஃபி அப்படின்றது ஒரு துறையும் இருக்குது இது மாரி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அழகா ஃப்ரேம் போட்டு விக்கறவங்களும் இருக்காங்க அது தவிர்த்து சும்மா இந்த டூரிசம் போகிறவங்க அவங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இது மாரி சிங்கம் புலி பார்க்கறதுலாம் ஒரு கனவாகவே ஆசையாகவே இருந்திருக்கும் அதெல்லாம் டிவிலேயே பார்த்து பார்த்து போர் அடிச்சிட்டுருக்கும் சரி நேரில் போய் இன்னைக்கி நாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நின்றுருப்பாங்க அப்படி போகிறப்ப இது மாரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க அது மட்டுமின்றி சிறியவர்களும் இத விரும்புவாங்க இது மாரி இது கரடி இது மாரி இது கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த மாரி சுச்சுவேஷனில் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்